ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஒம்பது லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எண்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு